ஹலோ கார் ஏஜென்சிங்களா நாங்கள் உங்கள் ஏஜென்சியில் ஒரு கார் புக் பண்ணியிருந்தோங்க நாங்கள் ஃபேமிலியோடய டூர் போகலாம் சொல்லிகிட்டு பண்ணியிருந்தோம் அவர் ட்ரைவருகிட்ட சொல்லியிருந்தோம் காலையில் ரொம்ப விடியற்காலமே வாங்க அப்போ தான் வந்துட்டு போய் சுற்றுலா போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு நேரத்தில் வர முடியும் அப்படினு சொல்லியிருந்தோம் ஆனாலும் அந்த ட்ரைவர் இது வரைக்கும் வரவேல்லை ரொம்ப நேரமாயிடுச்சி ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்குறாரு என்ன காரணோனு தெரியல இது அதனால் தான் உங்களுக்கு நாங்கள் ஏஜென்சியில் ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலானு சொல்கிறோம் இப்படி இருந்தால் எப்படிங்க நம்பிக்கையோட உங்களுக்கிட்ட நாங்கள் அடிக்கடி கார் வேணும்னு புக் பண்ண முடியும் ஒரு நம்பிக்கையை வெச்சி தான் நாங்கள் உங்கள் மேலே பண்ணுகிறோம் அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு உங்கள் ட்ரைவருகிட்டே பேசி அவர் ஏன் ஃபோன் எடுக்கலை எதனால வரலங்கறது நீங்கள் எங்களுக்கு கேட்டு சொல்லுங்க